பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நாலு மூணு ரெண்டாயிரத்து பதினொன்று அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து பதினேழு ஆறு ஏழு ரெண்டாயிரத்து பதினஞ்சு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு